இப்போ மாநிலத்தில் தமிழ்மொழின்றது நான் ரொம்ப விரும்பி பங்கேற்று பேசுகிறேன் அது வந்து ஒரு திருமணம் கல்யாணம்னு வரும்போது அந்த இடத்துல அந்த கலாச்சாரன்றது பல பண்பாடுகள் பல இதுகள்லாம் சடங்குகள் எல்லாம் வந்து பட்டு புடவையில் இருந்து இப்போ சாதாரண ஒரு இது வரைக்கும் நல்ல இனிமையாக இருக்குது மற்ற மொழியில் வந்து மற்ற நாட்டில் வந்து அது வந்து ஒரு மாதிரி இருக்குது நம்ம தமிழ் கலாச்சாரம் பிரகாரம் ஒரு திருமணத்தில் இது சடங்குகள் இப்ப எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து டைமும் போகுது அதேமாதிரி மற்றவர்களும் இதில் பங்கேற்று ஒரு பங்கு வகிக்கிறாங்க இதனால் நமக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப கலாச்சாரமாக இருக்குது தமிழ்மொழி வந்து பேசுகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஈஸியாகவும் இருக்குது எளிமையாகவும் இருக்குது இந்த தமிழ்மொழியினால் பல மாநிலத்தில் இருக்கிறவங்களும் பேசினாலும் அவங்களும் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அந்தளவுக்கு தமிழ் இருக்குது அந்த இடத்துல அதனால் இப்போ செம்மொழி மாநாடுன்றாங்க அந்த செம்மொழி மாநாடு தமிழை தான் சொல்லுது இதேமாதிரி ஒரு கர்நாடக இசை அது இதுன்றதை விட தமிழில் வந்து இசை நடனம் பரதம் இதெல்லாம் இருக்கிறதுனால தமிழ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியுது அப்போது அந்த தமிழில் வந்து பேசும்போதோ எழுதும்போதோ படிக்கும்போதோ ஈஸியாகவும் இருக்கும் இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் பேசும்போதும் ஒருத்தர் ஒருத்தரும் மாறுபட்டு இருந்தாலும் அது நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் போகும்போது நம்ம வந்து தமிழ்மொழியில் பேசணுன்னாலும் ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்தமாதிரி பேசுகிறாங்க நாம் பேசும்போது அந்த தமிழ் வந்து எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்குது அதனால் தமிழை நான் கலாச்சாரமாக எடுத்து நடத்துகிறேன் என்னாகுது தமிழ்மொழியினால் பல இடங்கள்ல வந்து பல இந்த சம்பவங்கள் வந்து எளிதான முறையில் நடைபெறுது தமிழ் மாநாடாக அந்த இடத்துல வந்து பேசுறது பிடிக்கிறது ஒரு இது பண்ணுறது எல்லாம் ஈஸியாக இருக்குது இப்போது தமிழ் இப்போ ஒரு சினிமாவிலே இப்போ ஒரு சிந்து பைரவினு ஒரு படம் வந்தது அந்த சிந்து பைரவியில் அவர் பாடுறாரு சிவக்குமார் கர்நாடக மியூசிக்கில் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியல அதே வந்து அந்த சுஹாசினி வந்து சிந்துவாக இருந்து வந்து பாடுற பாட்டு பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடுறாங்க அந்த அம்மா பாடும்போது அது எல்லோரும் விரும்பி கேக்கிறாங்க ரசிக்கிறாங்க தாளம் போடுறாங்க அதே அவரு பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு ஏதோ பாடுறாரு நாம் கேக்கிறோம் அப்படின்றத மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க இதனால் தமிழ்மொழி வந்து ஒரு ஈஸியான மொழி இப்போ தமிழ் மொழியில் வர்ற நாடகம் கட்டுரை இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது தமிழில் வந்து இப்போ எழுதின பொன்னியின் செல்வன் யுவராணி இந்தமாதிரி கதையெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது திருக்குறளையே தமிழில் தான் எழுதினாங்க அதனால் தமிழ்ன்றது வந்து ஒரு சிறந்த மொழியாகவும் இருக்குது எளிமையானதாகவும் இருக்குது தமிழ் வந்து நான் விரும்பி இது பண்ணுற மொழியாக நான் விரும்புகிறேன் இருக்குது